ஆ ஹலோ சொல்லுங்க மேம் யார் மேம் ஆ ஆமாங்க மேம் கோக்குடியில் எந்த சைட் மேம் வீடு எந்த வீடு ஆ சரி சொல்லுங்க மேம் ஆ ஆ சொல்லுங்க மேம் ஆ ஆ

ஆ சரிங்க மேம் தினத்தந்தி தினமலருமா ஆ ஆ சரி அப்படியா அப்படியா மேம் சாரி மேம் சா ஓகே மேம் சாரி மேம் நான் இனிமேல் கரெக்டாக வெச்சுட்றோம் என்ன வீடு மேம் அந்த பச்சை கலர் வீடா அந்த கார்னர் ஆ சரிங்க மேம் பில்லு கொஞ்சம் எக்ஸ்டா ஆகும் மேம் மந்த்லி நீங்கள் எக்ஸ்டா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ ஓகே மேம் ஏற்கனவே உங்களுக்கு தின நியூஸ் பேப்பர் போட்டுட்டுருக்கோம் இப்போ எக்ஸ்டா ஒரு தினமலரும் தினத்தந்தியும் மட்டும் போடணுமா ஆ ஆ சரிங்க மேம் போட்டுட்டுறோம் மேம்